சாதாரண ஃபோனுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்னா சாதாரண ஃபோனில் மெசேஜ் கால் இந்த ரெண்டு சிறப்புகள் மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கறதுல வந்து இன்றைக்கி நம்ம கால் மெசேஜ் தவிர்த்து உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களையுமே கைக்குள்ளே ஒரு சில நிமிடங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதவி உதவி கொடுக்குற ஒரு இதுதான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதுதான் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சாதாரண ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து இதுவரை ஒரு மூன்று ஃபோனை வந்து பயனுச்சி பயணம் பண்ணிருக்கேன் நான் ஒரு பத்துவருஷமா ஃபோன் போன் வந்து பயன்படுத்திகிட்டு வரேன் இதில் இது வரைக்கும் நான் ஒரு மூணு கருவியே நான் மாற்றி இப்போ நான் ஒன்று பயன்பாட்டில் வச்சுருக்கேன் நான் என்னோடய னில்ஃபோனவச்சிருக்குற ஆப்புகளில் அப்படின்னா மேப் எந்த எந்த ஊருக்கு எப்படி போகணும் எவ்வளோ நேரத்தில் போகணும் எந்த மாதிரி ரூட்டில் போகணுங்கறத யூஸ் பண்ணுறத்துக்குரிய ஆப் மேப் ஆப் யூஸ் பண்ணுறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் சில விஷயங்கள் நம்ம ஒரு முறை கேட்க புரிஞ்சுக்கலன்னா மறுபடியும் அதை ஒருக்கா போட்டு அவங்க என்ன பேசுனாங்கங்கறத தெரிஞ்சுக்கறதுக்காண்டி வாய்ஸ் ரெக்கார்டுங்கிற ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன் டிக்ஸ்னரி ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாத பட்சத்தில் நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதுக்குரிய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நிறையா உதவி புரியுற ஆப்களெல்லாம் இருக்குது நெட் பேங்க்கிங் வங்கிகளுக்கே போகாமல் வீட்டில் இருந்தே பணம் பரிமாறுதல் செஞ்சுக்கிறதுக்கான ஆப்களையும் நான் யூஸ் பண்ணுறேன் பேங்க் செக்ட்டார் அந்த மாதிரியான போயித நேரடியாக போய் அணுகமா வீட்டில் இருந்தே நான் ஆப்ரேட் செஞ்சு பணத்தை பணப்பற்றா வரை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் நிறையா விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் ரொம்ப உதவிகரம்மாகவும் இருக்குது எனக்கு